எங்கள் வீட்டில் என்னென்ன செடிகள் இருக்கின்றது என்று எங்கள் வீட்டில் ரோஜா செடி இருக்கின்றது மல்லிகைப்பூ செடி இருக்கின்றது கருவேப்பிலை இருக்கின்றது முருங்கை மரம் இருக்கின்றது துளசிச்செடி இருக்கின்றது அப்பக்கோவ தழை இருக்கின்றது கொடி அது போக கீரை வகைகளும் பயிர் செய்வோம்